ஆ வணக்கம்மா சீனிவாசன் பழக்கடைமா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா கண்டிப்பாக வாங்கிக்கிலாமா ம் ஆ சரிங்கம்மா ம் ஆ நம் கடையில் நம் கடையில் எல்லா பழமுமே இருக்குதும்மா நம்ம மாதுளம்பழம் ஆப்பிள் மாம்பழம் வாழைப் பழம் எல்லா பழமும் திராட்சை எல்லா பழமுமே இருக்குதும்மா நான் உங்கள் நாங்கள் பங்க்ஷனுக்கும் பழமெலாம் கொடுக்கறோம்மா அவங்க என்ன பங்க்ஷன்மா என்ன எவ்வளோ பழம் வேணும் உங்களுக்கு

சரிங்கம்மா ஆ ஆ சரிங்கம்மா ம் சரிங்கம்மா ஆ நாங்கள் தட்டில் எல்லா நீங்கள் சொல்கிற மாதிரி ஐம்பத்தோரு தட்டு நாங்கள் கொடுத்துறோம்மா அதில் பழம் வெச்சு நாங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துறோம்மா நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி கணக்கு போட்டு தரேம்மா ஒரு தா தட்டுக்கு நூறுரூபா அப்படின்னு வெச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஐம்பத்தோரு தட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூறுரூபா வர மாதிரி இருக்குதும்மா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பழம் கேட்கறிங்களோ அந்த பழத்தை வந்து தட்டில் வெச்சு நாங்களே கொடுத்துட்றோம் நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தட்டை மட்டும் கொடுத்திங்கன்னா போதும்மா நாங்கள் வந்து ஒரு பா மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிலோ நூறுபாய்க்கு போயிகிட்ருக்குதும்மா இது வாழைப் பழம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு போயிகிட்ருக்குது சீப்பு அந்த சீப்பு கணக்கில் தான் வரும் வாழைப் பழம் அது நீங்கள் ஒரு சீப்பு வெச்சுட்டு மாம்பழம் ஒரு பழம் இல்லைன்னா ரெண்டு பழம் அதில் வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னால் எல்லா பழமும் கலந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொன்னிங்கன்னால் ஆப்பிள் மாதுளம்பழம் எல்லா பழமுமே வாங்கிக்கிலாம்மா அது இரநூறுவா வரும் ம் ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கலாமா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன் என்றைக்கு விசேஷம்மா என்ன தேதின்னு சொல்லுங்க அந்த தேதிக்கு முன்னாடி நான் எல்லாமே வாங்கி உங்களுக்கு முன்னாடி நாள் நான் அந்த நாளே வாங்கி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தர மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி தரேம்மா எங்கள் கொண்டு வரணும் அந்த இது மட்டும் சொன்னிங்கன்னால் நாங்கள் கொண்டு வந்துடறோம்மா அங்கேயே கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம்மா

சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா நான் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நான் கொறச்சு பண்ணி கொடுக்கறேம்மா மார்ச்சுனா நீங்கள் மாசி மாசத்தில் சொல்லுறிங்க ஆ கண்டிப்பாக மாசி மாசத்தில் விசேஷம் வருது ஆ சரிங்கம்மா நான் தேதியை தேதியை நான் எழுதி வெச்சுக்கிறேம்மா எழுதி வெச்சுக்கிறேன் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா நான் எழுதி வெச்சுக்கிறேன் நான் ஆ ம் ம் ம் ம் ஆ சரிங்கம்மா நான் எல்லாமே நான் எழுதி வெச்சுக்கிறேன் எழுதி வெச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ தேவையோ அதை நான் ப ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கே கிடைக்கிற மாதிரி நான் வாங்கி வெச்சுறேம்மா ஆ சரிம்மா வாங்கம்மா ஆ